ஆமாம்மா மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேம்மா எனக்கு டிவி வேணும் எனக்கு சோனி ப்ராண்ட் தான் மேம் வேணும் அதுதான் வேணும் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ம் அது அமௌண்ட்டு எவ்வளோ மேம் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் அப்படியே இஎம்ஐ உண்டா இல்லை மேம் இஎம்ஐ தான் மன்த்லி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறீங்க ஃபார்ட்டி தௌசண்ட்னுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் தான் இப்போது இப்போது நாங்கள் இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க ஆடியில் இப்போது நாங்கள் இஎம்ஐயில் போட்டாலும் எங்களுக்கு ஆஃபர் உண்டா ம் ஆ சரி மேம் அதுதான் அதோடய ஃபியூச்சர் அட்வாண்டேஜ் சொல்லுங்க

அப்படியே டேரக்டாகவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா ஓகே மேம் இப்போது மன்த்லி பே பண்ணுறோல்ல அது வந்து நாங்கள் எப்படி டெயிலியும் வந்து ஷோ ரூமிலேயே மன்த்லி வந்து ஃபோ பே பண்ணணுமா இல்லை ஆ ஓகே ஓகே இல்லை மேம் இப்போதிக்கி டிவி இந்தமாதிரி தான் வாங்க வந்திருக்கோம் இல்லயில்ல நாங்கள் வந்து பார்த்து எடுத்துகிட்டு வரோம் நான் வரும்போது கால் பண்ணுறேன் மேம்

ஆ ஓகே ஆ ஓகே மேம்